நான் நான் அமுல்யா ப்ராடெக்ட் ஒரு ப்ராடெக்ட் வாங்கியிருந்தேன் அந்த பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு கோவிட் டைம்ல அது எதுக்காகனா பால்லாம் வெளிலலாம் ரொம்ப அதிகமாயிடுச்சி பால் எங்கேயுமே கிடைக்கிறதுல்ல ஸோ அந்த டைம்ல இந்த அமுல்யா பாக்கெட் பால்தான் நான் யூஸ் பண்ணிட்டிருந்தேன் அது பாக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு டம்ளர்ல அந்த பால் பவ்டர் கொட்டிட்டு தண்ணி ஊற்றிட்டு லேசாக சுட வச்சால் போதும் பால் மாதிரியே இருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் மற்ற என்னோடய ஃப்ரண்ட்ஸுக்கும் அதை சஜ்ஜெஸ் பண்ணேன் அது குழந்தைங்களுக்கு அது கொடுக்கலாம் கொடுக்கலாம் நார்மலாகவே அது சாப்பிட்லாம் நம்ம ஸோ அதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சி மற்றவங்களுக்கு ஜஸ்ட் சஜ்ஜெஸ் பண்ணேன் விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது பத்துருபா பாக்கெட்லையும் இருக்குது நூறுபா பாக்கெட் இருக்குது எரநூறுபா பாக்கெட் கூட அவைளபுல் இருந்துச்சி ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராடெக்ட்னா இந்த அமுல்யா ப்ராடெக்ட் தான் சொல்லுவேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடெக்ட் அது நீங்கள் வாங்கி எந்தவொரு இன்க்ரீடியண்ட் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல அது பால் பவ்டர் எப்படி இருக்குமோ அந்தமாதிரிதான் இருந்துச்சு பட் இது ரொம்ப நைஸ் நல்ல குவாலிட்டியாவும் இருந்துச்சி நல்ல பேக்கிங்கும் இருந்துச்சி லீகேஜஸ் எதுவுமே இல்லை ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்ல